இப்போது இந்த வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தினால இப்போது நம்மளால் நினைச்சிக் கூட பார்க்க முடியாத ஒரு சில விஷயங்களை வந்து அது மூலமாக நம்ம கற்பனை செஞ்சு பாத்துக்கலாம் இப்போது த்ரீ டி பிரிண்டிங்லாம் நம்ம ஒரு கனவு இல்லம் எப்படி கட்டணும் அப்டிங்கிறதெல்லாம் அவங்க எவ்வளோ எப்படி இது பண்ணலாம் நமக்கு இன்ஜினீயர்ஸ் பிளான் போட்டு உங்க வீடு இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு ஓகேவா அந்தமாதிரிலாம் கேட்பாங்க அதனால் நமக்கு ஓகே இந்தமாதிரிலாம் மாற்றிக்கிலாம் அந்தமாதிரிலாம் நம்ம சஜஷன் கொடுக்கும்போது அது நமக்கு பிடிச்சமாதிரி அப்படியே பர்ஃபெக்ட்டாக பண்ணிக்கலாம் அதுக்கு அப்றம் கைவினை பொருட்கள் பற்றி சொன்னோம்னா இப்போது இறந்து போனவங்களுக்கு க்கூட மெழுகு சிலையாக அப்படியே செஞ்சு அப்படியே ரியாலிட்டிக்காக அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படியே அந்த இதல்லாம் கொண்டுவர்றது வந்து ஒரு புதிய தொழில்நுட்பமாக இருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு அது வந்து அது அந்த வேலை வந்து எவ்வளோ பெரிய லெவலில் இப்போது போய்ட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும்